நான் படித்து முடிச்சுட்டு பின்னாடி வேலை இல்லாமல் இருக்கிற டைமில் வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாற்றி ஆறில் அறிவொளி இயக்கத்தில் ஜாயின் பண்ணிணேன் அறிவொளி இயக்கத்தில் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு வருஷ காலத்தில் படிக்காத பாமர மக்களுக்கெலாம் படிப்பு அறிவை சொல்லி கொடுக்குறதுக்காக ஒவ்வொரு ஊருலேயும் போய்விட்டு சிலேட்டு கொடுத்து மக்களை நிறைய பேரை வந்து படிக்காதவங்களை படிக்க வைச்சோம் அதில் ஒரு கொஞ்ச நாள் விட்டு பார்த்தோம்னா எங்கள் நண்பர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று நான் ஆரம்மித்தோம் ஸ்வார்டு அதியமான் கலை குழுன்னு சொல்லிட்டு அந்த கலை குழுவினுடைய மூலிமா நாங்கள் வந்து நல்ல பல்வேறு மாவட்டங்களுக்கு பல்வேறு ஸ்டேட்டு இந்தியா லெவலில் நிறையா ஹரியானா டெல்லி பஞ்சாப் தார்வாடு இதுமாதிரி கேரளா இந்தமாதிரி நிறைய விஷங் ஊருங்களெல்லாம் போய்விட்டு நம்ம கலாச்சாரத்தை பற்றியும் மக்களுக்கு என்னென்ன அறிவு பூர்வமான விஷயங்கள பற்றியும் நல்லா ஒரு விழிப்புணர்வு நாடகம் மூலிமாவும் பாட்டு மூலிமாவும் நிறைய விஷயங்கள வந்து மக்கள் மத்தியில் வந்து சோசியல் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கோம் அதோடு இல்லாமல் பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு ஆட்டோ சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன் பிரசவத்துக்கெல்லாம் பார்த்தா எங்கள் ஸ்டாண்டில் வந்து இலவசமாக போய்கிட்ருக்காங்க எங்கள் ஸ்டாண்டில் அந்தமாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கோம் நான் தலைவராக இருக்கிறதுனால சோசியல் ஒர்க் பண்ணியிருக்குறதுனால மக்களுக்கும் நாம் வந்து ஏதாவது நல்லது செய்யணுங்றத்துக்காக டெலிவரிக்கெல்லாம் ஃப்ரீயாக ஓட்டுறோம்ங்க மற்ற ஆட்டோ ஓட்டுகிறத விட எங்கள் ஸ்டாண்டில் வந்து கம்மி காசுக்கும் வந்து வாடகைக்கும் போகிறாங்க நல்ல முறையில் போய்கிட்ருக்கு இப்போ கல கலை நிகழ்ச்சிகளும் நிறைய விஷயங்கள நாங்கள் பண்ணிகிட்டுருக்குறோம் ஒவ்வொரு இது எச்ஐவி எயிட்ஸை பற்றி அவர்னஸு பெண் சிசு கொலை இளம் வயது திருமணம் தடுக்கிறது புகையிலைனால் மதுப்பழக்கத்துல என்னென்ன விளைவுகள் நடக்குது அப்படின்றது பற்றி மக்கள் மத்தியில் நிறைய விஷயங்கள வந்து நேரு யுவ கேந்திரா மூலிமாவும் நிறைய இந்திய இயல் இசை நாடக பிரிவில் நிறைய நிகழ்ச்சிகள் ஃபாரஸ்ட்டு சம்பந்தமா கள்ளசாராயத்தை பற்றி இந்தமாதிரி நிறைய விஷயங்கள மக்கள் மத்தியில் செஞ்சுருக்குறது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நான் வந்து பாணத்திங்னாக்கா சாதாரணமாகதான் இருப்பேன் அதிகமாக வந்து கோபம் வராது நல்ல விஷயங்களுக்காக எங்கே இருந்தாலும் வந்து குரல் கொடுப்பேன் கெட்டதுனாக்கால் அந்த இடத்துல நின்று தட்டி கேட்பேன் அதுதான் என்னுடைய பாலிசி